இப்போ எங்கள் நாங்கள் இருக்கிற இடத்துக்கும் அந்த பழங்குடியினர் இருக்கிற இடத்துக்கும் ஒரு ஆறுலேருந்து ஏழு கிலோ மீட்டர் இருக்கும் அவ்வளோ தான் கிலோ மீட்டர்ஸ் இருக்கும் இருந்தாலும் நாங்கள் எங்கள் படிப்பும் எங்கள் சுகாதாரம் எங்கள் அடிப்படை தேவை தான் எங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அவங்களுக்கு எதுக்குமே இருக்காது அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வருவாங்க கல்விக்குலா ரொம்ப கஷ்டப்படுவாங்கள் சுகாதாரம்லா அவ்வளோ சுத்தமாலா இருக்க மாட்டாங்க அடிப்படைத் தேவைக்கு அவங்க டெய்லியும் கஷ்டப்படுவாங்கள் ஏன்னால் இப்போ எங்கள் அப்பா அம்மா எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் படித்து அப்படியே ஜென்ரேசன் மேலே போயிட்டே இருக்குது அவங்க வந்து ரொம்ப அன்றாடம் தேவைக்கு ரொம்ப கஷ்டப்படுறப்ப அவங்களால படிக்க போக முடியாது வேலைக்கு போகதான் முடியும் அவங்க படிப்பு இல்லாததுனால் அவங்க ஜென்ரேசனும் மேலே வராது அவங்க ஜென்ரேசன் அப்படியே இருக்க இருக்க கீழே தான் போகுது அதனால் அவங்க அடிப்படை தேவைக்கு தான் வேலைக்கு போய் தான் அவங்க அன்றாடம் செலவையே செலவு செய்ய முடியும் இப்போ நாங்களா வந்து படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதுனால எங்களுக்கு அன்றாடம் தேவைக்கு எங்களுக்கு நாங்கள் சம்பாரிக்குறதே எங்களுக்கு போதுமானதாக இருக்குது அவங்க சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் இருக்க மாட்டாங்கள் வேலைக்கு போய்ட்டு அந்த அலுப்பில் வந்து அப்படியே தூங்கிடுவாங்க வேலை செய்வாங்க அப்படியே வே வீட்டுக்கு வந்துருவாங்கள் அந்த சுத்த பத்தமே இருக்காது இதே நாங்கனா காலை எழுந்திரிச்சி குளிச்சுட்டு தான் வேலைக்குப் போவோம் வந்து டயர்டா இருக்கு தான் நினைக்குறப்ப கூடயே குளிச்சுட்டு அதுக்கப்புறந்தான் போய் ரெஸ்ட்டு எடுப்போம் சாப்பாடு எல்லாமே பார்த்திங்கனா நாங்கள் சாப்பிட்றதுக்கும் அவங்க சாப்பிட்றதுக்கும் நிறைய வேற்றுமை இருக்குது அவங்க வந்து கஞ்சி கூழ் இது மாதிரி சாப்பிடுவாங்க நாங்கள் சாப்பிட்றதுக்லான் அரிசி சப்பாத்தி பரோட்டானு இப்படி டிஃப்ஃபரன்ட் டிஃப்ஃபரன்டா நாங்கள் சாப்பிடுவோம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இதுவாக தான் வருவாங்க அவங்க நிறையா சவால்களை சந்திக்கிறாங்க அவங்க வெளியே வரனுங்குறது வந்து எப்படினா கல்வியால் மட்டுந்தான் வர முடியும் அவங்க நல்லா படிக்கணும் நல்லா படித்து நல்லா ஒரு மார்க் எடுத்து நல்லா ஒரு வேலைல இருக்கணும் வேலைக்குப் போய் அவங்க ஜென்ரேசனே படித்து படித்து அப்படியே மேலே கொண்டு வந்தாதாக அவங்க எல்லாத்துலேந்தயுமே வெளியே வர முடியும் இதுவே அவங்களுக்கு ரொம்ப பெரிய சவாலாக இருக்கும்